இந்தியாவில் இந்திய மருத்துவக் கல்லூரி வந்து மருத்துவக் கட்டமைப்பு சிறப்பாக தான் இருக்குது எல்லா பக்கமும் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க அதேபோல் தன் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீனா ம இந்திய மருத்துவக் கட்டமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சொல்லலாம் எல்லா மாவட்டத்துலேயும் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அதே மாதிரி மா மாவட்டம் மருத்துவமனைகள் இருக்கிறது அது மாரி பிஹெச் சென்ட்ரு இருக்குது ப்ரைமரி ஹெல்த் சென்ட்ரு இருக்குது ஹெல்த் சப்சென்ட்ரு மாதிரி எல்லா பக்கமும் இருக்குது இதெல்லாம் பார்த்தினா தமிழ்நாடு அரசு வந்து இல்லந்தேடி மருத்துவம் சொல்லி எல்லா பக்கமும் மருத்துவம் ஓபன் பண்ணியிருக்காங்க ஆனால் மருத்துவம் வந்து சிறப்பாக தான் போயிட்டிருக்கு சில முக்கியப் பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கனா இங்கே இருக்கற டாக்டர் வேறு மொழி தெரிஞ்ச டாக்டரு வேறு மாநில டாக்டருலாம் இங்கே போடும்போது பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் உள்ள இது வந்து கமினிக்கேட் தொடர்பு கட்டாகிருக்கு அதனால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்களுக்குள்ள பு இருக்குது அதே மாதிரி பாத்திங்கனா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்தக் கர்ப்பிணிப் பெண்களுடைய இது வந்து அதிகமாக தான் இருக்குது அது வந்து ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்குது டாக்டர் ஹாஸ்பிட்டலு போகாமல் இருக்கிறதே சின்ன சின்ன விஷயம் தெரியாமல் இருக்கறதுனால நெறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு நிறைய இருந்துட்டுருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு இல்லந்தேடி மருத்துவம் சொல்லி எல்லா பக்கமும் போகுது அதை மக்கள் வந்து பயன்படும் வகையில் இல்லை சின்னச் சின்ன விஷயங்கள் வந்து சாதாரணமாக போய்ட்டு வராங்க முழுமையாக மக்களை வந்து சென்றடையறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த கட்டமைப்பில் வந்து நிறைய இருந்துட்டுருக்குது இதல்லாம் மாற்றி மாற்றணு அப்படின்னா இவங்க வந்து முயற்சிகள் எடுக்கணும்